ஓகே நான் வெளியே மல மாநிலம் போயிருக்கிறதுனா நான் கேரளா வரைக்கும் போயிருக்கேன் இது வரைக்கும் பார்த்திங்கனா என்ன காரணன்னா சும்மா லீவுக்கு லீவ் விட்டாங்க விடுமுறை விட்டாங்கன்னு சொல்லிட்டுச் சுற்றுலாப் போகிறது தான் ஃபேமிலியோடுப் போனேன் நிறையா ந ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பெல்லாம் போயிருக்கோம் பார்த்திங்கனா அங்கே ஃபுட்டு தான் எனக்கு ரொம்பப் பிடிச்சது சாப்பாடுப் பழக்கமே அங்கே வேறே மாதிரி இருக்கும் அப்புறம் தேங்காய் எண்ணெயை நிறையா யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருந்துச்சு அப்பறம் சாவாக்காடு பீச்சுன்னு ஒரு இடத்துக்குப் போனோம் அந்தப் பீச்சில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அங்கே கோஸ்டல் ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அடுத்து அடுத்தப்படியாக நல்லா நான் பேச வேண்டியது என்னன்னால் மல மலையாளம் பேசுவாங்க எனக்கு ஓரளவுக்கு தான் புரியும் மலையாளம் ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க கல்ச்சர் எல்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு